தமிழகத்தின் பன்முகத்தன்மையை தமிழ் ஊடகங்கள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன எ எப்படி வந்து நியூஸ்னாலேயே இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கற நியூஸ் நியூஸ் சேனல்ஸெல்லாம் எடுத்துக்கோங்களேன் நம்மளோடய அவங்களோட மெயின் நியூஸ்ஸாக எது இருக்குன்னால் தமிழ்நாட்டு பற்றி வர நியூஸ் தான் வந்து தமிழ்நாடு தமிழ் நம்ம ஆட்சி பற்றிய நியூஸ் தமிழ் மக்கள் பற்றிய நியூஸ் தமிழ்நாட்ல இருக்கற மக்கள் பற்றிய நியூஸ் தான் அந்த நியூஸ் தான் முக்கியமான நியூஸ்ஸாக இருக்கும் மற்ற நா நாடு மற்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியா இந்தமாதிரி வந்து அது முக்கியமான அந்த நாட்டோடய என்ன அந்த நாட்டுக்கான என்னென்னலாம் இருக்கோ அதுதான் வந்து அவங்க வந்து அந்த நியூஸை பரப்புகிறதுக்கு பரப்புரை பண்ணுறதுதான் வந்து அந்த அந்த ஊடகங்களோடய முக்கியமான வேலையாக இருக்கும் மற்ற நாடு மற்ற நாட்டோடய பிரச்சினைகள் இல்லை மற்ற நாடோடய செய்திகளெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐந்தில் ஒரு பங்குமாதிரிதான் அவங்களுக்கு நியூஸ் ஆனால் நம்ம தமிழ்நாடை பரப்புகிறதுதான் வந்து அவங்க வந்து ஏன் அதிகம் வந்து உழைப்பு தராங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம மாநிலத்தில் ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சால்தான் அடுத்த அடுத்த அடுத்ததுக்கு போகலாம் நம்ம இருக்கிற இடத்துல என்ன நடக்குது என்ன பிரச்சின நடக்குது என்ன நல்லது நடக்குது என்னென்ன திட்டங்கள் நடக்குதுன்னு நம்ம நாட்டில் நம்ம அரசை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்மளது பற்றி சொல்லணும் ஸோ தமிழ் ஊடகங்கள் அதிகமாகவே நம்ம தமிழகத்தை பற்றி தமிழகத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த அரசு எப்படி ரன் பண்ணுறாங்க என்னென்ன நடக்குது என்ன திட்டங்கள் என்ன பொருள் லான்ச் பண்ணுறாங்க என்ன இருக்குது எல்லாமே தமிழ் தமிழகத்தோடய தமிழகத்தில் இருக்கிறத மட்டும்தான் ஃபஸ்ட்டு தமிழ் ஊடகங்கள் வந்து அதை பற்றி நிறையா செய்திகள் வந்து போடுறாங்க வந்து அந்த செய்திகள் வந்து தினமுமே அந்த செய்திகள் வந்து தமிழகத்தை பற்றிதான் அதிகமாகவும் மற்ற நாடு மற்ற கருத்துகள் மற்ற அது எல்லாமே வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் எப்பயுமே வந்து தமிழ் ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் பொறுத்த வரைக்குமே அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிறதுதான் ஃபஸ்ட்டு நியூஸ் அதை பற்றி செய்திகள்தான் வந்து அதிகமாக வந்து அந்த செ செய்திகளை பரப்புவாங்க அப்புறமேட்டுதான் சுற்றி இருக்கற இடத்தையும் சேர்த்து சுற்றி இருக்கற நாடுகளையும் சேர்த்து பரப்புவாங்க